நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் தற்செயலாக ஒரு ஆக்ஸிடெண்ட் ஆயிடுது அப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து முதலுதவி கொடுப்போம் முதலுதவி கொடுத்த மறுநொடியே நம்ம வந்து தேடக்கூடியது ஒரு வண்டி வாகனம் அந்த வண்டி வாகனம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம போய் என்ன பண்ணுவோம் அவங்களை உரிய முறையில் உரிய நேரத்தில் சிகிச்சைக்கு அட்மிட் பண்ணால் தான் அவங்க உயிரை என்ன பண்ண முடியும் தகுதியை தகுந்த முறையில் பாதுகாத்து அவங்களை வந்து கொ வெளியில கொண்டு வர முடியும் அப்போ நம்மளுக்கு அவசரத்துக்கு தேவையானது நூற்றி எட்டு நூற்றி எட்டு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்ம ஒருத்தரை உத உயிரை வந்து நம்ம பாதுகாக்க முடியும் அப்போ வந்து ஆம்புலன்ஸ் வந்து இல்லாமல் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்குற பட்சத்தில் நான் வந்து அதை வந்து வன்மையாக வந்து எதிர்க்கிறேன் ஒரு எல்லா இடத்துலையும் உதவி செய்கிறதுக்கு ஒரு இது வேணும் அப்படிங்கற போது நான் வந்து அந்த சவாலை வந்து எதிர்க்கொள்கிறதுக்கு நான் எந்த தடைகள் வந்தாலும் அதை வந்து நான் என்ன பண்ணுவேன் தகர்த்துட்டு மேலே போய் என் கிராமத்துக்கு எனக்கு ஆம்புலன்ஸ் வேணும் அப்போ தான் வந்து ஏன்னால் அறிவியல் மூலிமா நிறைய இப்போ டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கும் போது நம்மளோட கிராமம் வளர்ச்சியடையாமல் இருந்தால் நான் என்ன பண்ணணும் நம்ம தான் மேன் மேலும் வந்து அதை உயர்கிறத்துக்கு பல வழிகளை வந்து தேடணும் அப்படின் நான் பேசுகிறேன்